இந்த ஊரில் வந்து அனாதி தொண்டு நிறுவனன்னு சொன்னா நிறையா பேத்தை ஆதரிச்சு அவங்கள சாப்பாடு துணிமணியெல்லான் கொடுத்து அவங்கள பார்க்கறக்கு நிறையாப்பேரு உதவி செய்யறாங்க ஆனால் அதை பாக்லும் சர்ச்சுலும் நல்லா உதவி பண்ணுறாங்க அப்புன்னா அந்த இதை வந்து பெரியவங்களை சின்னவங்களெல்லாம் ஹாஸ்டலில் வச்சி பார்க்கறதுக்கு அதுக்குலான் நிறையா இடோம் இருக்குது ஆனால் அவங்களை பார்க்கறது ஆனால் தொண்டு நிறுவனோன்றது ரொம்ப ஒவ்வொருத்தரும் எடுத்து அதை பண்ணுறது தான் ஒரு முக்கியமான இது நமக்கென்ன அவங்க கிடந்தா நமக்கென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு போவக்கூடாது நின்று என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு அவங்களுக்கு உதவி பண்ணா அதுவே நமக்கு பெருசு ஆனால் இது வந்து இந்த நிலை இதனை ஊர் பகுதி ஈரோடு பகுதியில் நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்யறதுக்கு நல்ல இடமும் நல்ல வசதியானதும் இருக்குது தொ தொழில் செய்யறதுக்கும் நல்ல ஒரு நிறைய கம்பெனிங்களும் இருக்குது வேலை செஞ்சிக்குலான் அதே மூலியமாக நடத்தி நடத்திகிட்டு வராங்க